போன வருடம் உமன்ஸ் டே ஃபங்ஷனுகாக ட்ராயிங் காம்படிஷன் அரேன்ஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்காக அதில் வந்து நான் பார்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அதுக்காக வந்து நான் வந்து ஒ ட்ராயிங் செர்ச் பண்ணிட்டிருக்கக்குள்ள எனக்கு ஒரு ட்ராயிங் வந்து கிடச்சுச்சி அந்த ட்ராயிங் வந்து ஒரு உமனை பேஸ் பண்ணி இருந்துச்சு அது உமனுடைய சக்சஸ் அந்த மாதிரி அவங்களுடைய எயிம் அந்த மாதிரி அவங்களுடைய பாசிட்டிவ்வான ஒரு திங்ஸ் ஒன்று அந்த ட்ராயிங்கில் கொடுத்துருந்தாங்க அதாவது பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்கனா அந்த போத்திக்கிட்டு அந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்க ஸ்கூலுக்கோ காலேஜ் இது மாரி எங்கேயுமே போகாமல் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்தாங்க அது வந்து அந்த ட்ராயிங்கு இருந்துச்சு அது பக்கத்தில் இப்போது இந்த காலத்தில் உள்ள பெண்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க படிக்கிறாங்க முன்னேற்றமா இருக்கிறாங்க அப்புறம் வீட்டை விட்டு வெளியில் வராங்க வந்து வேலைக்கெலாம் போகிறாங்க இது மாரி டிரெயின் ஓட்டுறாங்க பைலட்டாக இருக்கிறாங்க இது மாரி சாதனையெல்லாம் படைச்சிட்டு வராங்க அப்படின்டுலான் மாரி ஒரு பெண்களை பற்றி ஒரு ஒரு ட்ராயிங் வந்து இருந்துச்சு அது வந்து ரொம்ப இன்ஸ்பைராக இருந்துச்சு அதோடைய முக்கியத்தையும் அந்த ட்ராயிங்கை வந்து தந்துருந்துச்சு பெண்களெல்லாம் வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படினு இருக்கா இல்லாமல் இந்த காலத்திலியும் வந்து வெளியில் வந்து எப்படி படித்து முன்னேற்றாங்க சாதனை படைக்கிறாங்க அப்படிங்குற கருத்தை வந்து அந்த ஓவியப்போட்டியில் ஓவியத்தில் வந்து த கருத்தாகவே இருந்துச்சு அது மூலமாகவும் நான் எல்லாருக்குமே வந்து பார்க்க வந்த எல்லாருமே வந்து இன்ஸ்பைர் ஆனாங்க இன்னுமும் நல்ல முன்னேற்றத்தோடும் எல்லாரும் படிக்கணும் வேலைக்கெலாம் போகணும் அப்படின்ல எல்லாருக்கும் ஒரு எண்ணமும் தோன்ற ஆரம்பிச்சிச்சு இந்த ஓவியத்தின் மூலிமா வந்து எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நான் வந்து தெரிவித்தேன் என்ன அப்படினாக்கா பெண்ணால் சாதிக்க முடியும் பெண்ணொருத்தியால் என்ன நினச்சாலும் சாதிக்க முடியும் அப்படின்டு வந்து நான் வந்து தெரிவித்தேன் இது மூலமா வந்து எனக்கும் நிறைய பாராட்டுகளும் தெரிவித்தாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்